அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ வசதிகள்னு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் கால மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டர் டிஸ்டிரிக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு பஞ்சாயத்துலியும் உட்பட்ட பகுதிகளில் வந்து கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதை இங்கே இந்த ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிஸேரியன் வரைக்கும் அங்கே பார்க்குறாங்க ஒரு டெலிவெரி டைம் பெண்களுக்கு வந்து அந்த டைம் வரைக்கும் அங்கே வந்து பார்த்துக்கிறாங்க மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் சீரியஸாக ஆகுது ஒரு முதலுதவி அப்படின்னும்போது அங்கேயே பண்ணிடறாங்க மேற்கொண்டு ஒரு இஞ்சூரி அதை ஆபரேஷன் பண்ணனும் அப்படின்னா இமிடியட்டாக வந்து அரியலூரில் இருக்கிற மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்போ ம அடிபட்டவங்களையும் உடம்பு சரி இல்லாதவங்களையும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது இப்போ மெடிக்கல் காலேஜு ஆரம்பித்ததுனால இன்னும் கொஞ்சம் அதிகமான மக்கள் வந்து அதிகமாக அலைய வேண்டிய அவசியம் இல்லை தஞ்சாவூருக்கோ திருச்சிக்கோ வந்து அங்கே ப டவுனில் இருக்க மெடிக்கல் காலேஜுக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் எல்லாமே வந்து இங்கேயே பார்த்துக்கிறாங்க அரியலூரில் அரியலூரில் இருக்கக் கூடிய மெடிக்கல் காலேஜில் பார்த்துக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே இங்கே சவு இது எல்லாத்துக்கும் முன்னே ரொம்ப சௌகரியமா இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்திங்கன்னா அங்கேயும் இருக்கிறாங்க மக்கள் வந்து இப்போது தரமான வசதிகள் அந்த ரொம்ப ஒரு சீக்கிரமாக கியூர் ஆகிற மாதிரி இங்கே இந்த ஜீஹெச்சில் பண்றதுனால் மக்கள் எல்லாமே இப்போது ஜீஹெச்சுக்கு தான் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க கோவிட் டைமிலலாம் பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ப்ராப்பராக அவங்களை அட்மிட் பண்ணி அவங்களுக்குத் தேவையானதை வந்து டிஸ்டன்ஸ் ப்ராப்பராக டிஸ்டன்ட் மெயின்டென் பண்ணி எல்லாருமே மாஸ்க்கு யூஸ் பண்றது க்ளவ்ஸ் யூஸ் பண்றது அவங்களுக்குத் தேவையான சாப்பாடு இது எல்லாமே பார்த்து அங்கே தனியாக அதுக்கே தனியாக ஒரு பிளாக் ரெடி பண்ணிட்டு அங்கே டாக்டர்ஸ் அண்டு ந நர்ஸு இவங்க மட்டும்தான் பண்ணா இருந்தாங்க பிளஸ் அவங்க கோவிட் பேஷண்ட் மட்டும்தான் இருந்தாங்க ரொம்ப ப்ராப்பராக மெயின்டென் பண்ணாங்க இது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இது